இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து மூணு பதினைஞ்சி ஏழு ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து ஒன்று பதினொன்று நாலு இரண்டாயிரத்து ரெண்டு